ஆ நீங்கள் ந நர்ஸுங்களா ஆ நான் நாங்கள் சிஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு வரலான்ட்டு இருக்கிறோம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து முன்னாடிலாம் கை கால் வலியெல்லாம் நிறையா இருந்துச்சு அதனால் ஆஸ்பத்திரிக்கி வந்துட்டு போகலான்ட்டு இருக்கிறோம் பரவா இல்லைங்க நல்லா இருக்குது சரி கை கால் வலியெல்லாம் இப்போது கொஞ்சம் குறஞ்சிருக்குது கழுத்து வலி தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது மேடம் ஆ கழுத்து இந்த பக்கமா சுளுக்கிருக்குது அதுக்கு மாத்திரை சாப்பிட்டாலும் ஒன்னுமே எடு கேட்க மாட்டங்குது ஆ சரிங்க மேம்கிட்ட சொன்னீங்களாக்கும் அது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துடலாம்